ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆமாங்க சார் ஆ சொல்லுங்க சார் சரிங் சார் ஆ சார் அது குழந்தைங்க சார் இது பதினாறு ட்ரெஸ் இருந்தா எப்படியும் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகும் சார் அது இல்லாத குழந்தைங்களுக்கு அளவு எடுக்கணும் அளவு வச்சி தான் சார் நாங்கள் எவ்வளோ ஏதுன்னு சொல்ல முடியும் அதுக்கு துணிக்கு லைனிங் துணி எடுக்கணும் எதாச்சும் முன்னால் டிசைன் போட்ணுமா என்ன ஏதுன்னு நீங்கள் டேரெக்டாக வந்தா தான் அதைப் பற்றி நான் உங்களிடம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் நீங்கள் வரும்போது ஸ்டூடண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துவிடுங்க நாங்கள் அளவெடுக்கணும் இல்லை இல்லாட்டி நானே உங்கள் பள் ஸ்கூலுக்கு வரேன் வரேன் நான் உங்கள் குழந்தைகள வேணா நீங்கள் கூப்பிட்டுட்டு வாங்க ஒரு தனியாக லைப்ரரிலியோ எதோ ஒரு அறையில் வச்சி அவங்கள அளவு எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கி எவ்வளோ துணி என்ன ஏது எப்படியின்ட்டு நான் எல்லாமே விவரம் உங்களுக்கு நான் நேரடியாக சொல்கிறேன் ஆ சார் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க எத்தனை மணிக்கு வரணும் எந்த கிளாஸ் ஸ்டூடண்ஸு ஆ சரி பத்து மணிக்கு ஓகே ஸ்டூடண்ஸு பெரியப் பசங்களா சின்ன பசங்களா சார் ஓகே சார் சரிங் சார் நாளைக்கு நான் வரங்க சார் ம் ஓகே சார்